ஹலோ வணக்கம் சார் மங்களம் ஹோட்டலுங்களா நான் கிருஷ்ணகிரி வகாப் நகர்லருந்து பேசுகிறேன் சார் எங்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு இது தேவையான உணவுகளை கொஞ்சம் நீங்கள் ஆர்டருக்கு எடுத்துகோங்க சார் எனக்கு சீன உணவில் நூடுல்சு போன்ற வகைகளும் சிக்கனு பர்கர் போன்ற உணவுகளையும் இந்தியன் இந்திய உணவுகளில் இட்லி தோசை போன்ற உணவுகளும் ஒரு அஞ்சஞ்சு செட் என்னுடைய மேற்கண்ட விலாசத்திற்கு சுவிக்கி மூலமாக அனுப்பி வைக்குமாறு கேட்டு கொள்கிறேன் என்னுடைய ஹோட்டலுடைய பேர் வந்து மங்களம் ஹோட்டலு அதில் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் உணவெல்லாம் அங்கிருந்து இந்த உணவுகள் மேற்கண்ட உணவுகளை எனக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் உடனே கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் மேலும் சூப்பு வகைகளும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் அட்ரஸ் என்னுடைய முகவரி ஒன் பார் தேர்ட்டி நயன் வகாப் நகர் ராயக்குப்பம் ரோடு கோர்ட்டுக்கு எதிரில் கிருஷ்ணகிரிங்க